வாழ்க்கையில் நிறையா இன்சிடென்ட் நடந்துருக்குது எதை ஷேர் பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்வாக நின்றுருக்காங்க நிறைய இடத்துல வந்து ட்ராபேக்ஸும் இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து யார் மேலேயும் வந்து முழுமையாக வந்து நம்பிக்கை வெச்சு இருக்கக்கூடாது நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து நம்பிக்கை வைக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்கு மேல் அதுக்குள்ள தான் வந்து ஒருத்தங்க மேல் வந்து நம்பிக்கை வைக்கணும் எதாவது வந்து நம்ம ஷேர் பண்றோம் பர்ஸ்னலாக ஷேர் பண்றோன்னால் ஒரு லிமிட்டோடு வந்து நம்ம ஷேர் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஸோ அந்த நிறையா மாதிரி அந்த மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸெல்லாம் நிறைய நடந்துருக்குது அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஸ்லேயும் பார்த்தோன்னா நம்ம வந்து நம்ம வந்து எந் அவங்க கூட வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறோம் அது இப்போது நம்ம மேல் அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம அந்த மாதிரி பொறுத்து தான் வந்து யார் மேலேயும் வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணணும் இந்தமா இந்த மாதிரி வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது எது ஷேர் பண்ணணும் தெரியல அதனால் வந்து கொஞ்சமாக சொல்லியிருக்கேன்